ஆ வாங்க சார் என்ன வேணும் சரிங்க சார் ஆமாம் சார் ஆமாம் ஆமாம் சார் நம்ம கடையில் அல்வா ரொம்ப ஃபேமஸ் ஆ கண்டிப்பாக பண்ணி தரலாம் சார் நீங்கள் எத்தனை பேரு வந்துருக்கிங்கன்னு சொல்லுங்கள் அதுக்கு தகுந்தா மாதிரி பண்ணிடலாம் சரிங்க சார் ஓகே சார் ஓகே சார் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்லாம் பாட்டிக்கு சுகர் லெஸ்ஸாவே பண்ணி கொடுத்துட்லாம் ம் ஓகே சார் சார் வெயிட் பண்ணுங்கள் சார் நான் பண்ணிட்டு கொடுக்குறேன் சார் நீங்கள் கேட்ட சுகர் லெஸ் அல்வா அப்புறம் உங்களுக்கு சுகர் போட்ட அல்வா இருக்குது சார் சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்

ஆ இருக்கு சார் உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க நீங்கள் என்ன கேட்குறிங்களோ பண்ணி கொடுத்துட்லாம் ஓகே சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் பண்ணிட்டு இப்போ வந்து க வந்து எடுத்து வந்துத்தரேன் சார் நீங்கள் கேட்ட உருளக்கிழங்கு மசாலா ரெடி இந்தாங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்போ என்ன மாதிரி ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லுங்கள் சார் எடுத்துகிட்டு வந்துத்தரேன் இதோ எடுத்துகிட்டு வரேன் சார் சார் நீங்கள் கேட்ட ஸ்நாக்ஸ் இந்தாங்க சார் ஃபிஃப்ட்டி கிராம் வந்து அல்வா வந்து ஒ ஒரு ப்ளேட் வந்து ஐம்பதுருபா நீங்கள் சிக்ஸ் மெம்பர்ஸுக்கு ஆர்ட்ரு பண்ணதுனால டோட்டலாக த்ரீ ஹண்ட்ரட் ஆகிட்ச்சு உருளக்கிழங்கு மசாலா ஒரு நூறுபா ஆகிடுச்சு ஸ்நாக்ஸ் ஒரு ஃபிஃப்ட்டி ஆகிடுச்சு மொத்தமாக ஃபோர் ஃபிஃப்ட்டி சார் ஆ ரொம்ப நன்றிங்க சார் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த பக்கம் வரும்போது கண்டிப்பாக நம்ம க கடைக்கு வந்துட்டு தான் போகணும் ஓகே

கண்டிப்பாக சார் கண்டிப்பாக சார் வாங்க வாங்க நாங்கள் கண்டிப்பாக பண்ணி தந்துடுவோம் தேங்க் யூ சார்